அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர்கள் வந்து முக்கியமான பயிர்கள் வந்து அரிசி கரும்பு கோதுமை பருத்தி தானியங்கள் தானியங்கள்லாம் என்னான்ன தெரியும் தானியங்கள் பருத்தி பழங்கள் காய்கறிகள் கூ அதுக்கூடம் நம்ம வந்து இப்ப வந்து எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க எந்தெந்த பயிர்கள் வந்து முக்கியமாக பண்ணுற இது அதாவது முக்கியத்து வீட்டுக்குத் தேவையானது வந்து அரிசி கரும்பு கோது கரும்புன்னா அரிசியில் வந்து நம்ப சாதமாக வச்சு சாப்புடுறோம் கரும்புனா சக்கரை கோதுமைனா நம்ப அந்த இதுக்கு நம்ப கோதுமை வந்து சப்பாத்தி அந்த மாரி வச்சு நம்ப சாப்புடுறோம் இப்போ கோழிகளுக்கு கூடம் போடலாம் எல்லாம் கோழிகள் அதெல்லாம்கூடம் சாப்பிடும் அரிசியும் கோதுமையும் கலந்து போடுவாங்க பருத்தி வந்து நம்ப தலைகாணி பஞ்சு தலகாணி அந்த மேரி அதற்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து நம்ப வந்து என்னான்னா அது பயிர் வச்சு நம்ப கமுட்டிக்கு ஏற்றுற வரைக்கும் பயிர் வச்சு கமுட்டிக்கி ஏற்றுற வரைக்கும் இப்போ ஒரு இப்போ கமுட்டிக்கு ஏற்றுற வரைக்கும் கமுட்டியில எடுத்துன்னு போயிவிட்டு அங்கே லாட் கணக்கில் நம்ப போடணும் லாட் கணக்கில் போட்டு அதை வந்து நம்ப அவங்க கால்குலேஷன் போடுவாங்க இந்த பயிருக்கு எவ்வளோ மதிப்பிருக்கு இப்போ அரிசி நெல்லை பார்த்தீங்கன்னா அந்த பருதுலாம் போய்டும் பருது போயிவிட்டு எவ்வளோ இருக்கு அரிசி எவ்வளோ இருக்கு அதுக்கேத்தமேரி பயிரை போட்டு அதுக்கேத்த மேரி கால்க்குலேஷன் போட்டு நம்பளுக்கு இது பண்ண முடியும்